பைக் ஓட்டுறதை நான் ரொம்ப விரும்பி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நான் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக ஒரே பைக் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரெட்டை தான் நான் பயன்படுத்திகிட்டு வரேன் அந்த பைக் ஓட்டுறத அது ஏன் எனக்கு மனதுக்கு மிக நெருக்கமாக இருக்குது அப்படின்னா நான் ஒரு தீவிரமான அஜித் ஃபேன் கிட்டத்தட்ட வாலி படத்தில் அஜித் வந்து எமஹா பைக் வெச்சுருந்த காலத்தில் இருந்து நான் அதே பைக்கினுடைய ஃபேனாக இருந்து நான் பதினைந்து ஆண்டுகள் அதே வண்டி தான் ஓட்டிகிட்டு வரேன் இதில் ஒரு காலகட்டங்களில் என்னுடைய ஒரு இருபது இருபத்து ஐந்து வயது அப்படிங்கிற காலக்கட்டங்களில் இங்கிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பைக்கில் பல முறை ரேஸ் வெச்சுருக்கோம் அதாவது ஒரு மணி நேரத்துக்குள் யார் ரீச்சாவாங்க அப்டின்னு சொல்லி அப்போ இந்த அளவுக்கு நான்கு வழி சாலைகளும் இல்லை போலீஸ் தொந்தரவு ட்ராஃபிக்கி அப்போ இருக்கக்கூடிய இந்த சிக்னல் இந்த பிரச்சினைகள்லாம் இல்லாமல் இருந்தது அதில் பலமுறை போலீஸ் கிட்ட வண்டி மாட்டி அதுக்கு ஃபைன் கட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் இன்னும் என்னுடைய வயதில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது